கால பருவநிலை குளிர்க்காலம் மழைக்காலம் வெயில் காலம் மூணு பிரிவாக இருக்குது அதில் வெயில் காலத்தில் வந்து நம்ம நிறையா தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடித்தா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்க்காலத்திலேயும் மழைக் காலத்திலேயும் சுடுத்தண்ணி வச்சு குடிக்கிறது குளிக்கிறது அந்த மாதிரி செய்வோம் அது மாதிரி குளிர்க்காலத்தில் வந்து நம்ம தோலெலாம் ஸ்கினெலாம் ஒரு மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில் அந்த மாதிரி இருக்காது பனி பத்துனு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரதை அந்த மாதிரி இருக்கும் வெயில் காலங்களில் அந்த மாதிரி வராது பருவநிலை மாற்றம்னால் வே திடீரெனு வெயில் அடிச்சுட்டுருக்கும் வெயில் காலத்தில் ஏப்ரல் மே தான் வெயில் காலம்னு சொல்லுவாங்க அந்த வெயிலில் வெயில் காலத்தில் திடீரெனு பார்த்தா மழை வரும் அது வந்து கிளைமேட் கொஞ்சம் சூப்பராக அழகா இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த டையத்தில் வந்து நம்ம பயிர் செஞ்சாலும் பயிர்களுக்கு நோய் நொடியும் வராது இயற்கை வளங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் மா மழை பெஞ்சாலே பூமி குளிர்ந்து நம்மளுக்கும் நோய் நொடி வராது அந்த டையத்தில் இப்போ வந்த மழை சீசன்ங்குற நேரத்தில் இந்த ஒரு மாதிரி காற்றடிச்சா நோய் வரதான் செய்யும் குளிர்க்காலத்தில்